பழைய மொபைலுக்கும் புதிய மொபைலுக்கும் என்ன வித்தியாசன்னா பழைய மொபைலில் வந்து கால் மட்டும் அட்டென்ட் பண்ணிக்கலாம் எதாவது மெசேஜி சொல்லணும்னா அதாவது அம் ஃபோன் பேச முடியாத பட்சத்துக்கு மெசேஜில் வந்து டைப் பண்ணி அனுப்பி விடுவோம் பழைய மொபைலில் வந்து மெசேஜிக்கும் அமௌண்ட்டு போகும் காலுக்கும் அமௌண்ட்டு போகும் ஆனால் பா இப் புது மொபைல்க்கு வந்து ஸ்மார்ட் மொபைல் ஃப் ஸ் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து நிறைய ஆப் யூஸ் பண்ணிக்கலாம் நெட்ஒர்க்கு வாட்ஸ்ஆப்பு ஐய வீடியோ கால்ஸ் ஆடியோ கால்ஸ் அப்பறம் கேம்மு இப்போ புடிச்ச பிக்ச்சரு ஃபோட்டோ அப்பறம் வந்து ஃபோட்டோஸு அப்றம் வந்து மெயில் பண்ணலாம் இது எல்லாம் இருக்குது நெட்ஒர்க் சம்மந்தப்பட்டதது நிறைய யூஸ் பண்ணிக்கலாம் அதான் சொல்லுவாங்களே வேர்ல்டு பற்றியும் நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஸ்மார்ட் ஃபோனில் சிம்மு வந்து நாங்க ஏர்டல் சிம்மு யூஸ் பண்ணுறோம் மாதம் மாதம் இரநூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபாய் மந்த்லி மந்த்லி ஏர்டல் சிம்மு யூஸ் பண்ணி அந்த ரீச்சார்ஜ் பண்ணிக்கிறோம்